என்னோட எழுத்துப்பணியின தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வழிகாட்டினா யாருன்னு பார்த்திங்கனா அப்துல் கலாம் ஐயா அப்துல் கலாம் ஐயாவோட எழுத்துக்கள் அதாவது அவரோட புத்தகத்தை படிச்சுதான் நான் வந்து முதமுதல்ல எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஏன் ஏன் மனசு வந்து சொல்லுச்சு அவர் எழுதுன புத்தகங்கள் அதாவது அக்னி சிறகுகள் இதுமாதிரி போன்ற புத்தகங்களை படிக்கும் போது எனக்கும் கொஞ்சம் புத்தகம் எழுதணுன்னு தோணுச்சு ஆனால் எனக்கு புத்தகம் எழுத வரல அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன்னா பாரதியார் கவிதைகளை படிக்க ஆரம்பிச்சேன் பாரதியாரின் கவிதைகள் வந்து பார்த்திங்கனா எனக்கு அப்படியே உள்ள வந்து பார்த்திங்கனா எதோ ஒன்று செஞ்சிச்சு நம்ம நாட்டுக்காக ஒரு பணியை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஒரு தூண்டுதலை தூண்டிவிட்டது பாரதியின் கவிதை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா நம்ம கண்ணதாசன் அவர்கள் இடும் பாடல் வரிகள் அதாவது அந்த வரிகள் வந்து பார்த்திங்கனா நம்ம மனதை உருக்குகிற அளவுக்கு இருக்கும் இதுக்கப்புறம்னு வந்து பார்த்திங்கனா இப்போ இந்த நேரத்தில் யார் யார் இருக்கான்னு பார்த்திங்கனா நம்ப வைரமுத்து ஐயா கவிஞர் வைரமுத்து ஐயா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனா எளிதில் ஒரு அவரோட வாழ்க்கையில முடிச்சிருவார் அப்புறம் வந்து பார்த்திங்கனா இனியன்னு சொல்லிவிட்டு ஒரு பாடலாசிரியர் இருக்கார் அதாவது எழுத்தாசிரியர் அந்த பாடலை எழுதுவாரு தாயை பற்றின ஒரு புனிதமான ஒரு பாடலை எழுதி நம்ம எல்லாரோட கண்களிலும் கண்ணீரை ஏற்படுத்தினார் இந்த ஒரு மனிதர்களாலே நான் எழுத தொடங்கினேன் எனது எழுத்துப்பணிகள் இவர்களால் தான் தொடங்கப்பட்டது நான் எழுதிய குறும்படங்களும் ஐ மீன் எழுதிய குறுஞ்செய்திகள் மற்றும் கு கவிதைகள் பாட்டுக்கள் இது போன்ற பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கனா அவங்கள்கிட்டேந்து நான் கற்றுக்கிட்டதுதான் அவங்க மூலியமாக தான் நான் இது எழுதுனேன் நான் எழுதிய இந்த கவிதைகள் மற்றவர்களை ஏ மற்றவர்களுக்கு த மற்றவர்களின் மனதில் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அதனால் வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா என்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க நீங்கள் எழுதுன கவிதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா எழுதுறீங்க இன்னும் நான் எழுதுங்க அப்படின்னு சொல்லுறது எனக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கனா எழுதுணுன்னு தோண்ற ஒரு எழுதுணுன்னு தோண செய்து இதுவே வந்து பார்த்திங்கனா என்னையும் மட்டும் இல்லாமல் என்னமாதிரி இருக்க நிறைய ஒரு மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த எழுத்துப்பணியில் ஈடுப்பட செய்யறது கவிதைகள் கட்டுரைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா எங்கே ஆரம்பிக்கிதுன்னு பார்த்திங்கனா அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவில் பள்ளிகள்லருந்தே நமக்கு வரும் அதுமாதிரி எனக்கு முன்மாதிரியாக இருந்தவர் பார்த்திங்கனா எங்கள் தமிழ் ஆசிரியர் பாலாஜி அவர்கள் அவர்கள் வந்து எனக்கு கற்றுத்தந்த தமிழ் மட்டும் தான் இப்போ நான் வந்து பாரதியார் கவிதைகளோ இல்லை அப்துல் கலாம் ஐயாவோட புத்தகங்களையோ படிக்க எனக்கு உதவிச்சி அந்த படிப்பு முயற்சி தான் நான் எழுதுறதுக்கும் எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு நான் வீழ்ந்தபோதெல்லாம் எனது தமிழ் ஆசிரியர் என்ன எழுப்பிவிட்டாரு அதனால்தான் பார்த்திங்கனா நான் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு தமிழை எழுதுறதுக்கு எனக்கு பிடிக்கிது அப்படின்னு சொல்லுற ஒரு முடிவெடுக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது என்னோட தமிழ் ஆசிரியர் பாலாஜி ஐயா இவர்கள் மட்டுமே நான் எழுத்துப்பணியில் வருவதற்கு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மனிதர்கள் இவர்களுக்கு இந்நிலையில் என்னோட என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்